நான் ஒருமுறை ஆட்டுக்கறி சுக்காவை செய்வதற்கு தயாராகினேன் அது மிகவும் சவாலான ரெசிப்பியாக எனக்கு இருந்தது அந்த ரெசிப்பியை செய்ய மிகவும் கடினமாக நான் உழைத்தேன் அந்த ஆட்டுக்கறியை நன்றாக வேக வைத்து அதற்காக மசாலாவை கடாயில் நன்றாக வறுத்து அந்த மசாலாவை மிக்சி ஜாரில் வைத்து அரைத்து அந்த ஆட்டு கறியையும் அந்த மசாலாவையும் இணைத்து அந்த ரெசிப்பியை நான் செய்தேன் இதுதான் எனக்கும் மிகவும் சவாலான ரெசிப்பி மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த ரெசிப்பியாக இருக்கிறது